நான் நான் வந்து கடையெல்லாம் வைக்கலை வீட்டுலையே வந்து ஓய்வு நேரத்தை வந்து ஆல்பம் டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி ஆல்பம்லாம் ப்ரின்ட் போடுறதுக்கு டிசைன் ஒர்க்லாம் பண்ணி நானே இது பண்ணிக்குறேன் அப்புறோம் மற்ற நேரத்தில் ஒன்றும் பண்ணுறதில்ல வீட்டில் என்னுடைய வேலையை நானே செஞ்சிக்குறேன் ஏன்னா வீட்டில் வந்து குடும்ப சூழ்நிலையில ஒருத்தர் இல்லை பொண்ணுங்கள்லாம் திருமணமாயி வெளியே போனதுனால் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் வந்து கால் அடிப்பட்டு படுத்துட்யிருக்காங்க அதனால் எல்லா வேலைகளையும் வந்து நானே செஞ்சிகிட்டு மற்ற நேரத்தில் இந்தமாதிரி டிசைன்ஸ்லாம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு ஆல்பத்தை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்குறதுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நானே வீட்லையும் நானே என்னுடைய வேலையை நானே செஞ்சிக்கிறன்